எங்கள் ஊர் ஒரு சுற்றுலாத்தலம் தான் எங்கள் ஊர் வந்து வேளாங்கண்ணி எங்கள் ஊர் ஒரு பெரிய சின்ன சுற்றுலாத்தலம் இல்லை பெரிய சுற்றுலாத்தலம் தான் வெளிநாட்டவர் வெளி மாநிலத்தில் உள்ளவங்க வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லோருமே வருவாங்க மதம் இனம் மொழி எதுவுமே இங்கே கிடையவே கிடையாது இங்கே வந்து மாதா புனித ஆரோக்கிய அன்னை கோவில் தான் வந்து ரொம்ப பெரிய பெரிய ஃபேமஸ் இது உலக லெவலில் இந்த கோவில் வந்து பெரிய இதாக டெவலபாக இருக்குது அப்புறமா இங்கே வந்துட்டு விடுதிகளெல்லாம் நிறையா இருக்குது பெரிய பெரிய விடுதிகளெல்லாம் இருக்குது சீகேட்னு ஒரு விடுதி இருக்குது அங்கே வந்து ஸ்சுமிங் ஃபூல் ஹை ரொம்ப அப்படியே பிரபலயமாக இருக்கும் உள்ளலாம் போனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த ரூம் வந்து அதுக்கு அப்புறம் வந்தால் எம்ஜிஎம்னு ஒரு ஒரு லார்ட்ஜி இருக்குது அந்த லார்ட்ஜ்லேயும் ஸ்சுமிங் ஃபூல் இருக்கும் லார்ட்ஜிக்குள்ளேயே வந்து ஹோட்டல் எல்லாமே இருக்கும் இங்கே வந்து ரொம்ப டெவலப்பான ஏரியா தான் வேளாங்கண்ணி ரொம்ப வெளிநாட்டவரெலாம் வருவாங்க இங்கே அப்புறமா இங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பீச் இருக்குது பீச்சில் போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வசதி எல்லாமே இங்கே பக்கத்தில் பக்கத்தில் ரொம்ப கிட்டக்கவே இருக்கும் அப்புறமா எங்கள் ஊரை விட்டு வேறு பக்கத்தில் எங்கேயாச்சும் பார்த்தாக்க கோடியக்கரை இருக்குது அங்கே வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருந்துலாம் பறவையிலாம் வரும் மான்கள் இருக்குது கொம்பு மான் புள்ளிமானெலாம் அங்கே இருக்குது அதெலாம் ஒரு பெரிய சுற்றுலாத்தலம் தான் அதுக்கப்புறம் வேதாரண்யம் கோவில் அந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில் அதைவிட்டு போனாக்க நாகூர் தர்கா நாகூர் தர்கா தெரியாதவங்க யாருமே கிடையாது ரொம்ப பெரிய ஃபேமஸானது நாகூர் தர்கா அங்கேயும் இனம் மதம் மொழி எதுவுமே கிடையாது அங்கே எல்லோருமே வருவாங்க எல்லா மதத்தவங்க எல்லா இனத்தவங்க எல்லாம் நாட்டவர் எல்லோருமே அங்கே வருவாங்க அதுக்கு அப்புறமா வந்து தரங்கம்பாடி தரங்கம்பாடியில் கோட்டை அதுக்கு கோட்டையை ஒட்டி கோட்டைக்கிட்டக்கே பீச் இருக்கும் அந் அந்த ஒ அந்த ஒரு இத பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் சூப்பராக இருக்கும் அங்கே பார்க்குறப்ப அப்புறம் வந்துட்டு